எனக்கு வந்து எல்லா செடியும் வளர்க்க பிடிக்கும் அதில் வந்து பூ பழம் காய்கறி எந்த செடினால் வளர்ப்பேன் பூன்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பழங்கள்லாம் அவ்வளவா பிடிக்காது கறிகாய் அவ்வளதா பிடிக்காது ஏன்னா எதுவுமே அவ்வளதா சாப்பிடமாட்டேன் அதனால பூவும் பிடிக்கும் ஆனால் என்னைவிட எங்கள் அம்மாவுக்கும் எங்க பூன்னால் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாதான் அதிகமாக பூவெல்லாம் செடியலாம் வளர்ப்பாங்க வைப்பாங்க பூவெல்லாம் அதிகமாக பூதான் அதிகமாக கேட்பாங்க எங்கள் அம்மா எனக்கு பூ வச்சுட்டு போ பூ வச்சுட்டு போன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வச்சுட்டு போகமாட்டேன் ஆனால் பூதான் எனக்கு அதிகமாக செடி பழங்கள்லாம் காய்கறில்லாம் வளர்க்க பிடிக்காது செடிகள்லாம் ஓரளவு கூட பிடிக்கும் ஆனால் அந்த பழம் காய்கள்லாம் வளர்க்க பிடிக்காது ஆனால் சாப்பிடவும் பிடிக்காது அதனால அந்த செ பூக்கள் வைக்க செடி வைக்க அழகா இருக்கும் அதனால ரொம்ப பிடிக்கும் வ வீட்டு வாசல்லாம் செடிங்கதான் வச்சிருப்பாங்கஅதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டிலியும் வச்சுருக்கேன் செடிங்கள்லாம் ரோ ரோஜா முல்லை மல்லி இட்லி பூ அப்பறம் முல்லைப் பூ

காக்கர்ட்டான் பூல்லாம் சொல்லுவாங்க அந்தமாரி மல்லிகைப்பூ செடியெல்லாம் வச்சுருக்கேன் அதனால எனக்கு இந்த மல்லிகை செ செடிகள் வளர்க்க பிடிக்கும் ஆனால் எனக்கு அதில் பூ ரோஜா பூ செ பன்னீர் ரோஸ் இதுமாரி எனக்கு எல்லா செடியும் பிடிக்கும் பூதான் அதிகமாக பிடிக்கும் பூ வச்சுக்கமாட்டேன் ஆனால் வளர்க்க பிடிக்கும் மாடித்தோட்டத்தில் வளர்க்க பிடிக்கும் பூ என்னைவிட எங்கள் அம்மாவுக்குதான் பூ வைக்க அல பிடிக்கும் எனக்கு அவ்வளதா பூவெல்லாம் வச்சுக்க பிடிக்காது ஆனால் வளர்க்க பிடிக்கும் ம என் தங்கச்சி என்னைவிட அதி அதிகமாக பூ வைக்கணும் ஆசைப்படும் அதனால செடியெல்லாம் அது அதிகமாக வைக்கும் என்னைவிட அதுதான் அதிகமாக செடியெல்லாம் வைக்கும் என் ஃப்ரெண்டுகள்லாம் பூவெலாம் பிடிக்கும் ஆனால் இங்கே இங்கே படிக்கி இப்போ கட்டத்தில் ஒரு பெண்ணுக்குப் பூ வேணானுட்டு பூ கொடுத்தா வேணாம்ன்னு சொல்லும் அது பூ வச்சுக்க பிடிக்காதுங்கும் ஆனால் எனக்கும் வைக்க பு பூ வைக்க பிடிக்காது ஆனால் வளர்க்க பிடிக்கும் எனக்கு அதிகமாக வளர்க்க பூ பிடிக்கும்